நான் வந்து அடிக்கடி செய்கிற திண்பண்டம் என்னென்னு கேட்டிங்கன்னா எள் கடலை உருண்டை எப்படின் கேட்டிங்கன்னா ஒரு ஒரு கிலோ எள் ஒரு கிலோ நிலக்கடலை ஒரு கிலோ வெல்லம் அப்புறம் வந்து ஒ அரை கிலோ வந்து ராகி மாவு முதல்ல அந்த ராகி மாவில் வந்து நான் வந்து அடை மாதிரி செஞ்சுக்கிவேன் ராகி மாவு அடை செஞ்சு அதை வந்து தூள் பண்ணிடுவேன் அதேமாதிரி எள்ளை நல்ல சுத்தம் பண்ணி வறுத்து அதையும் தூள் பண்ணி வச்சுக்குவேன் நிலக்கடலையும் வறுத்து அந்த தொக்கெலாம் எடுத்துவிட்டு அதையும் தூள் பண்ணி வச்சுடுவேன் மூணையும் மிக்ஸியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு க வெல்லம் போட்டு இது பண்ணுவேன் அப்படி இல்லையா கிரைண்டரில் வந்து மூணையும் மிக்ஸ் பண்ணி எள் இதை போடுவேன் என்னது வெல்லத்தை போடுவேன் மூணும் மிக்ஸ் ஆனவுன்னே நல்ல உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வரும் அப்போது உருண்டை பிடிச்சிங்கன்னா அந்த டேஸ்ட்டே டிஃப்ரெண்டாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடல உருண்டை தனியாக சாப்பிடுவோம் எள் உருண்டை தனியாக சாப்பிடுவோம் எள் உருண்டைக்கு மட்டும் அடை யூஸ் பண்ணுவோம் ஆனால் இதில் வந்து கடலக் கொட்டையும் போடுறோம் எள்ளும் போடுறோம் அடையும் போடுறோம் அதனால் இந்த டேஸ்ட்டே டிஃப்ரெண்டாக இருக்கும்